பங்குச்சந்தையில் ரிஸ்க்கா ரிஸ்க்கு இல்லையான்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பாகவே ரிஸ்க்கு தான் ரிஸ்க்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா நாம் ஒன்று நெனைச்சி ஒரு பங்கு சந்தையில் ஒன்று செயல்படுவோம் ரெண்டாவது வந்து செயல்படும்போது பார்த்திங்கனா இப்போ ஒரு தங்கத்து மேலே முதலீடு போடுகிறேன்னா இன்னைக்கு லாபம்ன்னு வரும்ன்னு சொல்லிட்டு நம்ம முதலீடு போடும்போது அது நஷ்டம் ஆகிருச்சினா அது ரிஸ்க்கு நாம் போடும்போது கம்மி காசு போட்டுருக்கும்போது அன்னைக்கு லாபம் வரும் அன்றைக்கும் ரிஸ்க்கு தான் ஏன் ரிஸ்க்குனா நம்ம நேற்று போட்டது போயிடுச்சி இன்னைக்கு போடுறது கம்மியாக போடுவோம்ன்னு போடும்போது கம்மியாக போடும்போது பங்குச்சந்தையில் வரும் அன்னைக்கு கம்மியாக போட்டுருவோம் நிறையா போடும்போது அது ரிஸ்க்குன்னு பார்க்கும்போது அது நஷ்டம் பங்குச்சந்தையினுடைய விலை கொறைஞ்சி போய்ரும் வெலை குறையும்போது நம்ம நிறையா போட்டுடுறோம் ஏறும்போது குறைவா போட்டுடுறோம் அதனால் அது ரிஸ்க்கு